இப்போ வந்து பார்த்திங்கனாங்க எனக்கு வந்து மிகப்பெரிய பலம் அப்படினு பார்க்கும்பொழுது நண்பர்கள்தான்ங்க எது நல்லதாக இருந்தாலும் சரிங்க கெட்டதாக இருந்தாலும் சரிங்க எல்லாம் நண்பர்கள் வந்துங்க சரியான சமயத்தில் ஆலோசனை சொல்வாங்க வந்து பார்த்திங்கனா எந்த இது நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து கலந்துக்குவாங்க ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையிலையுங்கூட உதவுவாங்க அது எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம்ங்க எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்னென்னு வந்து பார்த்திங்கனா அதுவந்து பார்க்கும் பொழுதுங்க எடுத்த அவசர காரியத்தில் திடீர்ன்னு அவசரமாக இறங்குறதுதானுங்க இந்த ஆத்திரக்காரனுக்குப் புத்தி மட்டுனு ஒரு பழமொழி சொல்வாங்க அந்தமாதிரிங்க இந்த அவசரத்தில் எடுத்து திடீர்னு பண்ணிடுவங்க கடசில வந்து அப்புறம் பேந்த பேந்த முழிக்கிற மாதிரி இருக்கும்ங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த ரெண்டுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக ஒரு பலம் வந்து நண்பர்களுங்க பலம் பலவீனம் வந்து பார்க்கும்போது எடுத்தேன் கவுத்தேன்னு திடீர்ன்னு அவசரக் கோலத்தில் பண்றதுதாங்க இதுதான்ங்க நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பலம் பலவீனம்ங்க